கிராமத்தில் என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கதால் தொழில் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியை பொறுத்து இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சொந்தமாக நிலம் இருக்குது அந்த நிலத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த நிலத்த ஜேசிபி இயந்திரம் வச்சு அதில் இருக்கிற இந்த இந்த வெள்ளைமண்ணாங்கட்டின்னு சொல்லுவாங்கள் லைம் ஸ்டோன்னு சொல்லுவாங்கள் அதை வெட்டி விற்பனை செய்வோம் அது விற்பனை செய்கிறது வந்து யூனிட் கணக்கு இப்போது நாலடி வெட்டுறாங்கன்னா அந்த நாலடிக்கு வந்து இவ்வளோ ஒரு ஏக்கருக்கு வந்து இருவது லட்சம் முப்பது லட்சம்னு பேசி அந்தமாதிரி பண்ணுவோம் சொந்தமாக வந்து ட்ராக்ட்ரு லாரி இருக்கிறவங்க வெட்டிட்டு போய் வெட்டிட்டு போயிட்டு லோடு இவ்வளோ டன் டனேஜ்ஜு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அது மட்டும் இல்லை அந்த லைம் ஸ்டோன் மட்டும் இல்லை அப்புறம் இது இருக்குது கல்லு அதுலேயே கூழாங்கல்லுலாம் இருக்கும் அதாய் வந்து சலித்து அது வந்து கட்டுமான பொருள்களுக்கு நாங்க அது ப இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் விற்றுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாத சிமெண்ட் சிமெண்ட் ஃபேக்ட்ரி தேவையான ஒரு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ டால்மியாவில் திருச்சியில் இருக்கிற டால்மியா வந்து கரெண்ட்டை வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தேவையான பிளாஸ்டிக்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்கை எரித்து அவங்க வந்து தூய முறையில் அதை எலெக்ட்ரிக்கா யூஸ் பண்ணி கரெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் முக்கியமாக பங்கு வகிச்சுட்டு எங்கள் தொழில்களை முன்னேற்றிட்டு எங்கள் தொழில் இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு வரோம்